கண்டிப்பாக தொழில்நுட்ப வளர்ச்சியால் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்கிறதா இருந்தாலும் சரி வீட்டுக்கு பட்டா வாங்கிறதா இருந்தாலும் சரி ஏகப்பட்ட நல்ல முன்னேற்றங்கள் வந்திருக்கு ஏன்னால் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்கணுன்னாலோ இல்லை இறப்பு சான்றிதழ் வாங்கணுன்னாலோ நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபிஸ்ஸுக்கு போனேன்னால் அங்கே போய் மணிக்கணக்காக ரொம்ப நேரம் ஒரு வரிசையில் நின்று வாங்கிட்டு அதுவும் அந்த வேலை ஒரே நாளில் முடியாது நாளைக்கு வாங்க நாளன்னிக்கு வாங்கங்ற மாதிரி என்ன ஒரு மூணு நாலு நாள் அங்கேயே அலக்கழிச்சி இந்த மாதிரி வர சூழ்நிலை வந்து மக்கள் இதை அனுபவிக்கிறாங்கன்னு நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருந்தோம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அரசை வந்து இது ஒரு மாற்றுதல் தேடி இதை வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி மூலமாக சான்றிதழ்லாம் நம்ம ஆன்லைனிலே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்றது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னால் இப்போ சிம்ம சிம்பிளாக வந்து ஒரு இது இது இந்த லிங்க்கில் போய்விட்டு நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா தானாக நம்ம அதில் இருந்து பிறப்பு சான்றிதழ்னாச்சி இந்த இறப்பு சான்றிதழா இருந்தாலும் நம்ம அதில் இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளோடய நேரத்தையும் நம்மளோடய அலைச்சலையும் மனது ஒரு இதுவும் இல்லாத மாதிரி இதெல்லாமே அது வந்து சரி பண்ணியிருக்கு அதே மாதிரி பட்டா வாங்கிறத்துக்கும் நம்ம ஆன்லைனிலே அப்ளை பண்ணி நம்ம லேண்டுகாக நம்ம பட்டாவை வாங்கிக்க முடியுது இது தாண்டி செய்திகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக பரவுறத்துக்கு வந்து இந்த செய்தி செய்தி வந்து டிவியில் ஒரு நியூஸாக போடுறது தாண்டி அந்த நியூஸ்ஸை ஒன்னொன்றுத்துக்கும் வெப்சைட் ஒன்று வெச்சுருக்காங்க ஒரு தனி ஒரு சமூக ஊடகமும் வெச்சுருக்காங்க இதன் மூலமாக அதிலிருந்து மக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அதில் இருந்து நம்ம செய்திகள் வந்து பார்த்துக்க முடியுது இல்லைன்னா ஒரு செய்தியை வந்து நார்மலான ஒரு சாதாரண விஷயத்தில் வந்து வழில வந்து நம்ம அந்த செய்தி வந்துச்சுனால் அது நம் நம்மளை வந்து ரீச் ஆகிறத்துக்கு ரொம்ப டைம் ஆகும் இதை நம்ம தேடி போகிறது வந்து ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு செய்தி வந்து ரொம்ப சீக்கிரமாக பரவிடுது ஒரு ஸ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னால் இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி தேவை இவர்களுக்கு வந்து ஒரு இரத்தம் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம சமூக ஊடகத்தில் ஒருத்தர் போட்டால் கூட அதன் மூலமாக பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க வந்து சட்டுன்னு அந்த இடத்துல போய் உதவி பண்ணி அந்த உயிரை காப்பாற்றுற மாதிரி செய்திகளை நம்ம நிறைய பார்க்கறோம் இது எல்லாமே ஒரு நல்ல நல்ல ஒரு உதாரணம் தான் இதுக்கெல்லாம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது இதில் வந்து மக்கள் விழிப்புணர்வா இருக்காங்க அப்படி நீங்கள் கேட்டீங்களா இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன கேள்விக்குறினு சொல்லலாம் இல்லை பெரிய கேள்விக்குறின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் எவ்வளோவுக்கு எவ்வளோ டெக்னாலஜியில் நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு ஆபத்துமே இருக்குது அதனால இதை நம்ம எந்தெந்த எந்த இது நம் பயன்படுத்தினாலும் சரி அதோடய முழு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது தேவை அறிஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணணும் சமூக ஊடகங்கள்லனால் வர பிரச்சனை இன்றைக்கு எவ்வளோ ஆகிட்டிருக்கின்றது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஒரு ஒரு நாள் நியூஸ்லேயும் நம்ம அவ்வளோ விஷயத்தை பார்க்குறோம் அதனால் இந்த மாதிரி நம்ம ஏதோ நானும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் சமூக ஊடகங்களோடய முழு பயனை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்துக்கிட்டோன்னா இதனால நல்லது நல்லதை மட்டுமே நம்ம கன்ஸ்யூம் பண்ணிக்கிட்டு நம்ம சமூக ஊடகங்கள்லேயும் சேர்ந்தாலும் சரி இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி மூலமாக வர நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம்